ஆ சார் மரம் வியாபாரிதானே சார் பேசுகிறது சார் எனக்கு கொஞ்சம் ஒரு நாலு டோர் கதவு வீட்டுக்கதவு டோர் செய்யணும் அதுக்கு வந்து ஒரு நூறு கிலோ மரம் தேவைப்படுது ஆ என்னென்ன என்னென்ன வகை மரம் சார் எதில் செஞ்சால் நல்லா இருக்கும் கதவு வீட்டுக்கதவு ஆ அப்படிங்களா சரிங்க சார் எல்லா வகையான மரம் வச்சுருக்கீங்க நீங்கள் உங்கள் உங்கள் கிட்ட சரிங்க சார் தேக்கில் தேக்குமரத்தில் செஞ்சால் நல்லா இருக்குமா சார் சரிங்க சார் அப்புறம் தேக் இப்போ தேக்கில் டோர் செய்ய நாலு டோர் செய்யணும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நூறு கிலோ மரம் என்ன வெலை சொல்கிறீங்க என்ன வெலை சொல்கிறீங்க நூறு கிலோவுக்கு பத்தாயிரம் ஆ அப்போ வெலை ம் சரின்னு வெலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கொறைச்சிக்கலாமா கொறைச்சிக்க மாட்டீங்களா சரிங்க சரிங்க ஏன்னா நூறு கிலோ நூறு கிலோ வாங்குறோமே பல்க் அமௌண்டு அதனால் கொஞ்சம் பார்த்து கொறைச்சி கொடுத்திங்கனா வாங்கிக்கலாம் என்ன சார் ஐநூறுபா தான் கொறைப்பிங்களா சரிங்க ஓகே சார் சரி அப்புறம் டெலிவரி வந்து எப்படி நீங்கள் நாங்கள் எடுத்துக்கணுமா இல்லை நீங்கள் கொடுத்து அனுப்பிவிடுவீங்களா வண்டியில் அப்படிங்களா இங்கேயிருந்து கொஞ்சம் வண்டிலாம் அனுப்பிவுடுறது கொஞ்சம் கஷ்டம் சார் அதனால நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்க இருப்பாங்கள்ல டாடாய்ஸிலான் நிறைய அனுப்பியிருப்பீங்கள் அது மாதிரி யாராவது அனுப்பிவிட்டீங்கனா கூட நாங்கள் இங்கே பார்த்து வாங்கிப்போம் சரிங்க சார் சரி வண்டிக்கு வண்டி அமௌண்டு நாங்கள் கொடுத்துக்குறோம் நீங்கள் அவங்கள அனுப்பிவிட்டுட்டிங்கனா இது பண்றோம் சார்ஜ் எடுத்துக்கோங்க சார் என்றைக்கி அனுப்புறீங்கனு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அமௌண்டு நான் கொடுத்து விட்டுட்றேன் சரிங்க சார் ஓகே நல்ல மரமாக கொண் நல்ல மரமாக கொடுத்து விடுங்கள் சார் ஆ தேங்க் யூ சார்